எனக்கு வந்து விருந்தினர்கள் அப்படின் சொன்னாலே வந்து எனக்கு ஞாபகம் வரதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது என்றைக்குமே வந்து ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க கெஸ்ட் வராங்க அப்படின்னா வந்து முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லணுங்கிறத எங்கள் வீட்டில் வந்து நிறைய தடவ எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க யாராக இருந்தாலுமே முதல்ல வந்து அவங்கள வந்து நல்லா வந்து வரவேற்கணும் ஸோ வாங்க அப்படின் சொல்லி முதல்ல வந்து உள்ளே வரவேற்பேன் அது வந்து யாராக இருந்தாலுமே பிடித்தவங்க பிடிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து அது ஒரு நல்ல பழக்கமாவே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரது ரொம்ப நாளாகவே அதைதான் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உட்காந்தோன முதல்ல வந்து அவங்களுக்கு சேர்வ் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியோ இல்லைன்னா வந்து குடிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கு ஜூஸ்ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை எப்பவுமே வந்து நான் வந்து சேர்வ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்னாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சில விஷங்களை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் அதையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நல்லா டைமெலாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து அவங்களுக்கு வந்து இந்த டின்னர் இல்லைன்னா வந்து அவங்க எப்போ வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம் ஸோ அவங்க எனக்கு வந்து என்ன மிச்சோம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க பிடிக்கும் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னால் வந்து ஒரு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க என்ன விரும்புவாங்க அதுவும் நம்ம கைப்பக்குவத்தில் எது விரும்புவாங்க இல்லை நம்மக்கிட்டே பிடிச்சது அப்படின்னு ஒரு டிஷ்ஷு இருக்கும் அந்த டிஷ்ஷை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் ஒரு ஒருத்தவர்களுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்யிருக்கும் ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் பண்ணணுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அதை தாண்டி எனக்குன்னு தானாக நானாக யோசித்து நானாக அவங்களுக்கு பண்ணணும் அப்படினு நினைச்சேன்னா நான் பண்ணுற சில ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிப்பீஸ்ஸை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் அதை நான் வீட்டில் ஏற்கனவே பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா வந்துருந்ச்சு பட் ஆனால் அது வந்து யூஷ்வலாக வந்து நார்மலாக வந்து நம்மளோட சாப்பிடும்போது நமக்கு வைக்கமாட்டாங்க இல்லைன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடும் போதுதான் கிடைக்கும் அப்படின்னா வந்து அதை நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னால் வந்து ஒரு தடவ எங்கள் வீட்டுக்கு எல்லாேருக்கும் வந்திருக்கம்போது அதுக்கு ஜெஸ்ட்டு முன்னாடி நாள்தான் நான் வந்து வீட்டில் மோமோஸ் பண்ணிணேன் அது நம் தமிழ்லேனா அது வந்து கொழு கட்டை மாதிரி அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிணேன் ஒரு டிஷ் டிஷ்ஷு அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதனால் வந்து நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படினோன அவங்க எல்லாேருக்கும் அதை பண்ணி கொடுப்போமே ஏன்னால் அது ரொம்ப நல்லாருந்துச்சு அப்படின் சொல்லி எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் அவங்களும் ரொம்பவே விரும்பினாங்க ஸோ இந்த மாதிரி சில டிஷஸ் எங்கே வெளியில்தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்ருக்கு சில டிஷஸ் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லாருந்துச்சு நானே சமைத்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அதை அவங்களுக்குலாம் பண்ணி கொடுப்பேன் அவங்க விரும்பினாங்கன்னா எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்